ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க சொல்லுங்க் ஆ பெரம்பலூர் தான் ச நம்ம கேட்ரிங் சர்வீஸ் தான் பண்ணிட்டுருக்கோம்

ஆ பண்ணிடலாம் சிக்கன் பிரியாணி மட்டனா இல்லை வெஜ்ஜா எப்படி எத்தனை கிலோ பண்ணணும் சிக்கன் பிரியாணியா தௌசண்ட் நம்பர்ஸ்க்கா ஓகேங்க வேறு ஆ அது நாங்கள் உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புகிறோம் இது என்னென்ன தேவை அது அதுக்கு அதுக்கு நாங்கள் லிஸ்ட் அனுப்புகிறோம் பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி சிக்கன் தனியாக போ செய்யணுமா இல்லை க்ரேவி அதுக்கு ஆனியன் இல்லை ஸ்வீட் ஏதாவது எக்ஸ்ட்ரா செய்யணுமா அதையும் சொல்லிடுங்க ஓகேங்க அதுதான் ஆயிரம் பேருக்குங்களா ஆயிரம் பசங்களுக்கு ஆ ஆ இது ஒரு இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க கணக்கு பா ஒரு பதினைஞ்சாயிரம் வந்துரும் ஆ அப்புறம் ஆள் கூலி இங்கே சமைக்கிறவங்க நா இன்னொருத்தவங்க வருவோம் அவங்க எல்லாம் சேர்த்து இருபதாயிரம் எங்களுக்கு ஆள் கூலி ஐயாயர ரூபா சமைக்கிறதுக்கு இது எல்லா பொருள் உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புகிறேன் அதை நீங்கள் வாங்கி வைச்சாலும் சரி இல்லை நாங்களே எங் எங்கள்கிட்ட நாங்களும் வாங்கிட்டு வருவோம் ஆ அது நீங்கள் வாங்கிக் கொடுக்கணும் நாங்கள் வந்து எங்க சமைக்கிறவர்களுக்கு எங்களுக்கு வந்து ஐயாயர ரூபா சம்பளம் ஆ உங்களுக்கு என்றைக்கி ஆ சப்ளை பா ஆ ஆள் இருக்குது எல்லாமே நாங்களே பண்ணித் தந்துடுவோம் அவங்களுக்கு ஆனால் நீங்கள் தனியாக பார்த்துக்கணும் இவ்வளோ ஒரு ஆளுக்கு இவ்வளோ தர்றீங்கன்னு அது ஒரு ஆளுக்கு ஐந்நூறுபா அது வரும் அதை நீங்கள் தனியாக அவங்களுக்கு பார்த்துக் கொடுத்துர்ணும் ஒரு பத்து பேர் போதும் அதிகமாகலாம் தேவையில்ல ஒரு பத்து பேர் போதும் அதையே வைச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு இப்போ அட்வான்ஸ் ஒரு பதி ப ஒரு பத்தாயிர் ரூபா மட்டும் போடுங்கள் மற்றது நாங்கள் பொருள் கூட நாங்களே வாங்கிட்டு வந்து வந்தட்றோம் அதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம் அட்வான்ஸ் ஒரு பத்தாயிரம் மட்டும் போட்டு விடுங்க என்றைக்கி கரெக்டாக உங்களுக்கு சம் என்றைக்கி என்ன டேட்டு சரிங்க ப்ரோ சரி கரெக்டாக பண்ணித் தந்தடறோம் நீங்கள் ஜிபேயில் பண்ணுறோம் ப ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணி விட்ருங்க அட்வான்ஸு நம்பர் அனுப்புகிறேன் ஆ சரிங்க ப்ரோ